ஏழு மூணு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி நாலு பத்தம்பது மூணு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஒம்பது அஞ்சு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தி மூணு நாலு நாலு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணுற்றி அஞ்சு அஞ்சு ஏழு ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ரெண்டு